ஆ சொல்லுங்கள் சார் ஆ வேலை நல்லா போயிட்டுருக்குங்க சார் மிஷின் நல்லா ஓடிட்டுருக்கு ஆ ஆ ஆ ஆமாம்ங்க சார் ஷிஃப்ட்டு கணக்கில போயிட்டுருக்கு ஒர்க்கு எம்ப்ளாயிஸ் மாற்றி மாற்றி ஆ ஆடர்ஸ்லாம் வந்துட்டுருக்குங்க சார் கொஞ்ச கொஞ்சமாக ஆடர்ஸ் வந்துட்டுருக்கு ஆ வருதுங்க சார் வருது சார் அது இப்போ அதான் இந்த தரி பட்டறைங்கலேர்ந்தும் வந்துட்டுருக்குங்க சார் இந்த நூல் வாங்குறாங்க இல்லைங்க அவங்கள்லாம் வந்து வ வந்து ஆடர் கொடுத்துட்ருக்காங்க அப்படி இல்லைங்க சார் ஆனால் எதா ஃபால்ட் ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரில அது தான் எதா நூல்க இல்லை சார் இப்போ அது ஓரளவுக்கு நமக்கே தெரிஞ்சளவுக்கு ஃபால்ட்னா நம்பளே அந்த நூல் சிக்கியிருக்குறது அந்த மாதிரின்னா நம்பளே எடுத்து விட்டுக்கலாங்க சார் மற்றபடி வேறு எதாவது இந்த கம்ப்ளைண்டுனா ம வெளியேர்ந்து மெக்கானிக் தான் வரணும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சார் நம்ப கூப்பிட்டா உடனே வர மாதிரி இருக்க மெக்கானிக் நீங்கள் ரெடி பண்ணிக் கொடுங்க ஏன்னா நான் அதுக்காக வேலை நின்றுச்சின்னா ப்ரொடெக்ஷன் ஃபுல்லாக நின்றும் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக் கொடுங்க மற்றபடி ஒர்க்ல எதுவும் இது இல்லைங்க சார் நூல் ஆட்ரு வர்றது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு சரி சரிங்க சார் ஆ இல்லை ஆடர்ஸ் இப்போ நானும் இங்கே தெரிஞ்சவங்க அவங்களாம் பா பேசிட்டுருக்கோம் சார் இப்போ பிஸ்னஸ் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு ம் ஓகேங்க சார் சரி ஓகேங்க சார்